நீங்கள் செய்த சில மிகப்பெரிய சாதனைகள் நான் வந்து எங்கள் வீட்டில் யாருமே எங்கள் அம்மா வீட்லேருந்து யாருமே பத்தாவது தான் படிச்சுருக்குறாங்க அதுக்கு மேலே யாருமே படிக்கவே இல்லை எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் படிச்சிட்டுருக்கறேன் பிஎட் வரைக்கும் படிச்சுருக்கறேன் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பாலக்கோடு அங்கே வந்து ஸ்கூல் இருக்கு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அங்கே வந்து நான் ஆறாவதுலருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன் நான் அங்கே அது முடிச்சிவிட்ட பின்னாடி நான் திருச்செங்கோட்டில் வந்து டிடீஎட் படிச்சேன் அதை முடிச்சிவிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதில் வந்து பிஏ எங்கள் வீட்டுக்காரர் வந்து கரஸ் கரஸில் வந்து போட்டுவிட்டார் கரஸில் அது முடிச்சதுமே நான் வந்து இங்கே எம்ஏ ஜாயின் பண்ண வச்சார் சந்தியா ஆர்ட்ஸ் அண்ட் காலே ஆர்ட்ஸ் அண்ட் சையின்ஸ் காலேஜில் எம்ஏ ஜாயின் பண்ண இ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ அது ஜாயின் பண்ண வச்சார் அது படிச்சேன் நெக்ஸ்ட்டு வந்து அதை தொடர்ந்து வந்து ராயல் காலேஜில் பிஎட்டு சேத்துவிட்டார் அது படிச்சிட்டுருக்கறேன் ஸோ நான் படிச்சது எனக்கு யாரும் எங்கள் குடும்பத்தில் அவ்ளோவாக படிக்கவே இல்லை நான் என் எங்கள் வீட்டுக்காரர்லருந்து எங்கள் அம்மா வீட்லருந்து எல்லாமே நல்லா சப்போட் பண்ணுறாங்க இப்போ படிக்க வச்சிகிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரர் தான் அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப அது தான் நான் சாதனையாக நினைக்கிறேன்